ஹலோ நீங்கள் வீட்டு புரோக்கர் நாங்கள் டீமார்ட் டெக்ஸ்டைல்ஸ் இந்தியாவிலிருந்து வேலை பார்த்துட்ருக்குறோங்க அதனால் அங்கே நாங்கள் வேலை செய்கிறோம் அதுக்குப் பக்கத்தால் ஒரு வீடு வேணும் அதனால நீங்கள் ஆ ம் ஓட்டு வீடே இருந்தாலும் பரவாயில்லிங்க ம் வாடகை நீங்கள் எவ்வளவுன்னு சொல்லுங்கள் அதுக்குத் தகுந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைங்க நிர நிரந்தரமாக இருப்போமுங்க ம் ம் பெரியவங்கள் ரெண்டு பேர் குலந்தைக ரெண்டு பேர்

அதுவா

சரிங் அதுதான் வீடு எவ்வளவு வாடகை வருங்க

ம் சரிங்

ம் நாலு பேருங்கள்

ம் சரிங்க ரெண்டு நாள் ஆகுட்டுங்க வர்றோம்

ஆ சரிங் நாங்கள் சூலூர் ஏரியாங்க ஆ அங்கேருந்து நாங்கள் வர்றோம் இப்படி வந்து நீங்கள் வந்து இடம் இது வந்து தனியாக வீடு சொந்தமாக வந்து தவணை முறையில் இது இப்படி கட்டித் தர்ற மாதிரி இருக்கும்ங்களா

ம் சரி அது எவ்வளவு இடமா ஆகும் என்ன விலையாகும்

ம் சரிங்க அதனால் நீங்கள் அதுதான் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு ரூம் வேணுங்க எங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேண்டாம் சிம்பிளாக இருந்தால் போதும் அதுக்குள்ள தகுந்தது அதான் வா பணம் எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்கள் ம் சே ம் சரி க கரண்டு கரண்ட் கரண்டு பில் தனியாக தண்ணி ஏதோ ஒரு மா ரெண்டு மூணு மாதத்துக்கு வாடகைக்கு இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே நீங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்து சொல்லுங்கள் ம் ம்

சரி இன்னும் ரெண்டு நாள் கழிச்சி கூப்பிட்றேன் நீ நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் அதுக்குள்ள நீங்கள் எங்காயாச்சும் பார்க்கறதுனா பார்க்கறதுல ரெண்டு மூணு இடம் துலாவிப் பாருங்கள் ஆ ம் சரிங் ஆஹான்